இப்போ நம்ம சுற்றுலாதளத்துக்கு எல்லாம் நிறைய நடை பயணம் செய்வோம் அங்கேலாம் நிறைய இடத்துல நிறைய ஃபோட்டோஸ் எல்லாம் எடுப்போம் இப்போ பார்த்துக்கிட்டிங்கனா நான் இப்போ கொடைக்கானல் சைட்டில் போறனா அங்கேலாம் லொகேஷன் நல்லா இருக்கும் நல்ல பனிமூட்டமாக இருக்கும் அதனால நம்ப வந்து அங்கே ஆனால் கேமரா எல்லாம் எடுத்துகிட்டு போ முடியாது பனிலாம் ரொம்ப அதிகமாக இருந்துதுன்னா ஊட்டி சைட் எல்லாம் பார்த்திங்கனா பனி அதிகமாக இருக்கும் அங்கேலாம் கேமரா எடுத்துகிட்டு போ முடியாது ஆனால் மொபைல் ஃபோனில் தான் அதை கேமராலாம் எடுத்துப்போம் இப்போ பார்த்துக்கிட்டிங்கனா இந்த மலை சைட் எல்லாம் போகும்போது பார்த்துக்கிட்டிங்கனா பாம்பு பூச்சி எல்லாம் நிறைய இருக்கும் நம்ப பார்த்துதான் போகணும் மோஸ்ட் ஆஃப் டைம் நம்ம போறப்போ பூச்சி பாம்பு எல்லாம் நிறையவேதான் இருக்கும் அதனால நம்ப செப்பல் போடாம ஷூ போட்டுக்குறது ரொம்பவே நல்லது நமக்கு கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கும் பாம்பு இப்போ கடிச்சாலும் நம்ப அந்த பல் வந்து நம்ம காலில் இறங்காது ஷூ போட்டாக்கா கொஞ்சம் நான் சேஃப்டியாக இருக்கும் நமக்கு அது மாதிரி நம்ம பழைய இடத்துல ஃபோட்டோ எடுப்போம் அங்கே நிறைய பறவைகள் எல்லாம் இருக்கும் அப்புறோம் விலங்குகள் எல்லாம் போவும் மான் குரங்குலாம் இருக்கும் அதுகிட்டலாம் நம்ம வந்து செல்ஃபி எடுத்துப்போம் அப்புறோம் அதை வந்து நம்ப பழைய வளையதளத்தில் நம்ம வந்து போஸ்ட்டு செய்வோம் இப்போ பார்த்துக்கிட்டிங்கனா இன்ஸ்ட்டாக்ராம்ல எல்லாம் ஸ்டோரி போடுவோம் போஸ்ட்டு போடுவோம் அப்புறோம் வாட்ஸப்லல்லாம் ஸ்டேட்டஸ் போடுவோம் அப்புறோம் ஃபேஸ் புக்லல்லாம் அப்லோட் பண்ணுவோம் ஃபோட்டோவை இந்த மாதிரி நிறைய இடத்துல நம்ப எடுத்த ஃபோட்டோவை வந்து போஸ்ட் பண்ணுவோம் இப்போ மழை ஏறணுன்னு பார்த்துக்கிட்டிங்கனா மலையில ரொம்ப கஷ்டமான இடோலாம் இருக்கும் நம்ம மோஸ்ட் ஆஃப் டைம் யாரும் மலைலல்லாம் ஏற மாட்டாங்க சில பசங்களாம் மலையில வந்து ஏறுவாங்க அப்போ ஏறப்போ பாதை எல்லாம் ஒழுங்காக சரியாக இருக்காது நம்ம பார்த்துதான் ஏறணும் ஆபத்தான பகுதின்னா அங்கே போட் இருக்கும் அது ஆபத்தான பகுதிகளுக்குலாம் நம்ம வந்து போகவே கூடாது அந்த சைடு போனா தான் நம்ம வந்து கிட்டக்க எல்லாம் போயிவிட்டு ஃபோட்டோ எல்லாம் எடுக்க கூடாது கொஞ்சம் எட்டியா அந்த லொகேஷன் நல்லா இருக்கு நம்ம கிட்ட போய் ஃபோட்டோ எடுக்கணுன்னா மலை வந்து எப்போவும் இருக்காது ச மலை வந்து சரிஞ்சிட்ன்னா நம்மளை வந்து எப்படி கீழே விழுந்துரும் அதனாலதான் அந்த இடோலாம் ஆபத்தான பகுதின்னு எழுதியே போட் இருப்பாங்க அங்கேலாம் நம்ம கிட்டக்கயே போகக்கூடாது நம்ம உயிருக்கு ரொம்பவே ஆபத்தை விளைவிக்கும் அதனால நம்ப ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்ட்டு அந்த இடத்துக்குலாம் நம்ம போய் எடுக்க கூடாது கொஞ்சம் தூரமாகவே இருந்து நம்ப ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு வந்துருணும் அது மாதிரி பார்த்துதான் போகணும் பார்த்துதான் போயிவிட்டு வரணும் நம்ம ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்து வீட்டுக்கு வந்துவிட்டு அதுக்கப்புறோம் நம்ம பழைய வளையதளத்தில் போஸ்ட்டு செய்யணும்